எங்களுடைய கிராமங்களில் நாங்கள் சாப்பிடும் சாப்பாடு காலையில் கேழ்வரகு கம்பங்கூழு கேழ்வரகு களி இதை போன்று சாப்பிடுவோம் எங்கள் நிலத்தில் காய்கறி அறுவடை செய்வோம் நல்ல அ காய்கறிகள் உணவாக எடுத்துக்கொள்வோம் எங்கள் கிராமங்களில் இயற்கையான முறையில் விளைபொருட்களை விளைய வைத்து சாப்பிடுவோம் சிறு சிறு தானிய வகைகள் கேழ்வரகு கம்பு காராமணி வரகு செனில் சாமை இவற்றை எல்லாம் பயிர் செய்து நல்ல முறையில் சாப்பிட்டு விட்டு ஆரோக்கியமாக நாங்கள் இருக்கின்றோம்